ஆ வாங்க மேடம் வாங்க ஆமாம் மேடம் நம்ப கடையில் பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்டத்துலையே எங்கேயும் கிடைக்காத சிறப்பு அல்வா வந்து நம்ம கடையில் செய்வோம் சாப்புடுறீங்களா சாப்பிட்டு பார்க்கறீங்களா

கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக செஞ்சில்லாம் மேடம் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க நான் அதுக்குள்ளே செஞ்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துறேன் இந்தாங்க மேடம் நீங்கள் கேட்டீங்க கேட்டீங்கல்ல அல்வா இந்த நாலு பவுல் வந்து ஷுகரோடது இன்னு ஒன்று தான் தனியாக கேட்டிங்கல்ல உங்களுக்கு ஷுகர் லெஸ் அது இது அல்வா எப்படி இருக்கு ஆ தேங்க் யூ வேறு எதாவது சாப்புடுறீங்களா காரமாக எதாவது வேணுமா ஆ நம்ப கடையில் வந்து உருளைக்கெழங்கு மசாலா ஃபேமஸ் நான் உங்களுக்கு அது செஞ்சித் தரவா இந்தாங்க மேடம் பாருங்கள் ஆ சரிங்க மேடம் வேறு எதாவது உங்களுக்கு ம் வேறு எதாவது சாப்புடுறீங்களா வேறு எதாவது வேணுமா அல்வா அப்புறோம் உருளைக்கெழங்கு மசாலா ஸ்நாக்ஸு மொத்தமாக முன்னூறுவா வந்துடுச்சு மேடம் ஆ சரிங்க மேடம் திரும்ப நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ப கடைக்கு வந்துவிட்டு தான் போகணும் ஆ சரிங் மேம் ஆ போயிவிட்டு வாங்க பத்தரமாக போயிவிட்டு வாங்க